எங்கள் வாழ் எங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை வரலாற்றில் வந்துட்டு எங்கள் நாங்கள் வந்துட்டு எங்கள் அப் எங்கள் அப்பா மில்லு வேலைக்கு போவார் எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் அம்மா வந்துட்டு அஞ்சு வயசுல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அஞ்சு வயசுல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அஞ்சு வயசுல அம்மா இறந்து பார்த்தா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு அது வந்து ஏழு நாள் கொழந்தையில ஏழு நாள் கொழந்த எனக்கு அஞ்சு வயசு அம்மா எறந்துட்டாங்க அம்மா இறந்த உடனே என்னை வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டி வந்து என்ன பேங்களூர் கூப்பிட்டு போயிட்டாங்க பேங்களூர் கூப்பிட்டு போயிட்டு நான் வந்துட்டு பதினேழு வருஷமா நா பேங்களூர்லதான் இருந்தேன் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னை வந்து யாருமே பார்க்குல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே என்னை பார்க்கல அப்பாவும் பார்க்கல அம்மாவும் இறந்துட்டாங்க அப்போது ஒரு வீட்டில் வந்துட்டு அவங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்போ அவங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு கொழந்த இருந்துச்சு அந்த கொழந்தைய பார்த்துக்கிட்டு நான் ஒரு பதினேழு வயசு வரைக்கும் அஞ்சு வயதுக்கு நான் போனேன் பதினேழு வயசு வரைக்கும் அங்கயே இருந்தேன் அங்கே இருந்துட்டு அதுக்கும் பிற்பாடு நான் இங்கே வந்து எங்கள் அப்பாவோட மச்சானை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மச்சானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேதான் வந்துட்டு எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெண்ணு ஒரு பையன் ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாம் வேலைக்கும் போவேன் பேங்களூர்லேருந்து பார்த்திங்கனா கிராமத்துக்கு வந்து எனக்கு ஒரு வேலைக்கூடமே தெரியாது மாமியார் திட்டுவாங்க எல்லோருமே திட்டுவாங்க எனக்கு ஒரு வேலைக்கூட தெரியாது அப்ப அப்படி இருந்தும் போகிறவுங்கள்கூட வேலைக்கு காட்டு வேலைக்கு போகிறவுங்கள்கூட எனக்கு ஒரு வேலையும் தெரியாது அப்படி இருந்தால் அவர்கள்கூடயே போயிட்டு நான் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் கரும்புக்கட்ட போனேன் களைப்பறிக்க போவேன் பயிர்நட போவேன் களைவெட்ட போவேன் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன் மாடுகூடோ எங்கள் வீட்டில் வந்து நிறைய மாடு இருந்துச்சு இன்னும் அந்த மாடுகூடம் நிறையா மேய்ச்சிருக்குறேன் மாடு பா பார்த்துக்குறேன் இப்போ வந்துட்டு பார்த்திங்கனா எனக்கு பதினெட்டு வருஷோம் வச்சு ஓட்டிட்டு எங்க வீட்டுக்காரருக்கூட நான் கட்டிட வேலைக்கு போவேன் கட்டிட வேலைக்கு போயிட்டு இப்போ பார்த்திங்கனா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு பட்டுட்டு இப்போது பார்த்திங்கனா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்புல பிரச்சின அதனால இப்போ வந்து நான் வீட்டோடையே வேலைக்கு எங்கேயும் போகாத வீட்டோடயே இருக்கிறேன் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு நான் வீட்டிலயே இருக்கேன்